இப்போ செய்திகள்லாம் வந்து எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்து திருட்டு பாலியல் தொந்தரவு நகை பறித்தல் கொலை செய்தல் பட்டப்பகல்ல கொலை செய்கிறது இதே மர்மமான விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருது இந்தமாதிரி ஆனால் கிராமப்புறங்கள்ல ஒரு செய்தியும் போடுறதில்ல கிராமப்புறங்கள்ல ஒரு ஆழமான விஷயத்த செய்தி போடுறது கிடையாது அங்கே என்ன தப்பு நடந்தாலும் பஞ்சாயத்து மூலயமே சரியா பண்ணிடுறாங்கள் அந்த செய்தி வந்து செய்திகள்ல போகமாட்டேங்குது தற்போது இருக்கிற காலத்தில் நகரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவமாக செய்தியாய் ஊடகங்கள் பல விஷயங்கள அலசி ஆராய்ஞ்சாலுமே பல விஷயங்கள பல விஷயங்கள அலசி ஆராய்ந்தாலும் கிராமப்புறங்கள்லேருந்து செய்தி போகிறதில்ல முக்கிய காரணம் என்னன்னா அங்கே அங்கே அங்கே சுற்றுசூழல் கம்மியாக இருக்கதனால மட்டுமில்லாமல் அவ்வளோ தூரம் போகணுன்னு நினைக்கிறாங்க சிட்டியில மட்டுமே போக நினைக்கிறாங்க ஆனால் கிராமத்தில் போக நினைக்க மாட்டேறாங்க அதுதான் விஷயங்கள் காமிக்கிறதில்லை அது ஏன் அப்பட்னா ஊடகங்கள்ல அப்படி எதுவும் பிரச்சனை கிராமங்கள்ல நடக்கும் திருட்டு சீ சீக்கரமா அப்படியே மறச்சிடுறாங்க அதுதான் கிராமங்கள்ல சீக்கரம் சீக்கரம் மறைச்சி மறைச்சி மூடிடுறாங்க அவ்வளோ தான் அதுதான் முக்கியமாக அவ்வளோ தான் முக்கியமான ஒன்று கிராமப்புறங்கள்ல பேச மாட்டேங்கிறாங்கள் அது பிரச்சனை நடந்தாலும் அப்படே கை விட்டுறாங்க ஒரு இது காம இதை எடுத்துட்டு போய் காமிக்க மாட்டேங்கிறாங்கள் அவ்வளோ தான் கிராமப்புறங்கள்ல பேசுனால் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் நகரத்தில் மட்டுமே பிரச்சனையை தோண்டிகிட்ருக்காங்க கிராமத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்கள் அதான் முக்கிய காரணமே அதான் ஒன்று கிராமத்தில் எத்தனி எடுக்க மாட்டேன்றாங்கள் ஆனால் நகரத்தில் ஒரு ஒரு முக்கியமான தலைவர்கள் பேசுனாலும் இதை டப்புனு வந்து எடுத்துகிட்றாங்க ஆனால் கிராமத்தில் போகும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து அவ்வளோதா பேசுகிறதில்ல அதுதான் ஒன்று நகரத்தை மாரி கிராமத்தை பார்க்கணும் அதுதான் அது கிராமத்திலையும் பிரச்சனை இருக்குது எடுக்க மாட்டேங்கிறாங்கள் அவ்வளோ தான்